ஹலோ மேம் மேம் நான் வந்து ஒரு ஸ்கூல் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன் ஆ இப்போது எனக்கு வந்துவிட்டு ஸ்டூடண்ட்ஸ் வோட அட்னன்ஸ் வந்து ஆன்லைனில் ஆப் அப்ளிகேஷனாக வேணும் க்ரியேட் பண்ணித் தர முடியுமா க்ரியேட் பண்ணித் தர முடியுமா ஓகே அதை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் என்ன வேணும் ஏதாவது இன்ஃபர்மேஷன் ஏதாவது வேணுமா ஓகே ம் ஓகே மேம் ம் ஓகே மேம் அவங்க ஸ்டூடண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் மட்டும் உங்களுக்கு அனுப்பணும் ஓகே மேம் எஸ் மேம் ம் ஓகே ஓகே மேம் தேங்க்யூ